இப்போ வந்து வெளியே எங்கேனா போகிறோன்னா குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கும்பலாக வந்து போனால் வந்து ஒரு ஒரு ஒரு வேனாே புக் பண்ணுறோன்னா அது வந்து இடம் பற்றாம போய்விடும் அதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளான் பண்ணி கரெக்டாக போய்விட்டு வரணும் அதுக்கு அப்புறம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் ஒரு ஒரு ஷீட்டில் ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி ஷீட் கரெக்டாக இருக்கா அப்படின் செக் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம வந்து புக் பண்ணணும் அதிகமாக புக் பண்ணிவிட்டாலும் நின்றுட்டே போக முடியாது அதுக்கு அப்புறம் வந்து உணவு எல்லாம் கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி எல்லாேருக்கும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும் அதுக்கப்புறம் சிக்கனமாகவும் இருக்கணும் ரொம்ப லா ரொம்ப லாங் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி வேன் புக் பண்ணி வயது கரெக்டான வயது இருக்கிறவங்க வந்து நம்ம கூட இருக்கணும் ஏன்னால் ரொம்ப வயதானவங்களையும் கூப்பிட்டுன்னு போக முடியாது ஏன்னால் அவர்களுக்கு உடல்நிலை சரி ஆகாமல் போய்விடும் அதுக்கு அப்புறம் தேவையான உடைகள் அதுக்கு அப்புறம் தேவையான திங்ஸ் என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து பாதுகாப்பாக வந்து அந்த இடம் வந்து போகிற இடம் வந்து கரெக்டாக இருக்கா வானிலை வந்து கரெக்டாக இருக்கா மழை இருக்கா வேறு எதுனால் புயல் சொல்லியிருக்குறாங்களா அப்படின்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அந்த இடம் சேஃபாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் வந்து ஒரு ட்ரிப் வந்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி போகணும் அங்கெல்லாம் அப்போ தான் வந்து சேஃபாக இருக்கும் இப்படி எல்லாேருமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் வந்து நம்ம வந்து ஒரு சுற்றுலா பயணம் வந்து மேற்கொள்ளணும்